ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆன்லைனில் ஒரு பொருள் அந்த ப்ளூடூத்து ஹெட்ஃபோன் வாங்கும்போது ரொம்ப ஆசைப்பட்டு அது எல்லோருமே அப்போ பயன்படுத்திட்டு இருந்தாங்க யாரை பார்த்தாலுமே அந்த ப்ளூடூத் பயன்படுத்திட்டு இருப்பாங்க ஸோ அப்போ நான் வாங்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப அதாவது ஆர்ட்னரி ஹெட்ஃபோனை விட நான் இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோனு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுனா காம்பேக்ட்டாக இருந்தது நம்ம எ அ பத்திரப்படுத்த வேண்டியதில்லை கழுத்துல போட்டுட்டோம்னா போதும் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது பட் ஆனால் என்ன ஆகிருச்சுனா அது ஒரு ஒன் இயரில் அது கொஞ்சம் வார்ன் அவுட் ஆன பிறகு ரெண்டாவது டைமு ஒரு பொருள் அதே பொருளை வாங்குகிறேன் ஆன் ஆகாது கம்பெனிக்காரங்க டூப்ளிகேட்டு அனுப்பிச்சு விட்டாங்க பயங்கர இரச்சல் சௌண்டு கொஞ்சம் கூட ஃபே அப்படியே க தலையே வெடிக்கிற மாதிரி ஒரு சூழல் அவ்வளோ ஒரு ஆன்லைன் ட்ரேடிங்கிலே பார்க்கறோம் இன்னைக்கு இந்த ஒரு பொருள் வாங்குறது எனக்கு ரொம்ப ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழல் உண்மை ஆனால் ஆனால் தெரிஞ்சவங்க வீட்டிலக்கூட ஓ ஒரு செல்ஃபோன் பதினெட்டாயர ரூபாய்க்கு ஆட்ரு போட்டு பணம் கட்டிட்டாங்க வீட்டுக்கு வருமோது பார்த்தா அது உள்ளே எதுவுமே இல்லை ரொம்ப ஒரு பயமாக இருக்குது ஏமாற்று வேலை அதிகமாக இருக்குது பொருள் வந்தாலுமே அது குவாலிட்டி இல்லை ஒரு அயன் பாக்ஸு வாங்கி அப்படியே வந்து அது ஒ ஒரு ஒரு மாதம் கூட ஒரு லைஃப் வரல இவங்க டென் டேஸ் தான் ரீப்லேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறாங்க ஸோ என்னதுலாம் மொதல் நிறையா அனுபவங்கள் வந்து இப்போ நான் வாங்கி இருக்கிறேன் ரெண்டாவருக்கு ஆன்லைனில் வாங்குறது அட்வைஸபுள் இல்லை அப்டிங்கிறது தான் என்னுடைய ஒரு க விஷயமா இருக்குது